வாழ்க்கையில் வந்துட்டு நான் அதிகமாக மதிக்கிறது என் அப்பா அம்மாவை தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அவங்க தான் வந்துட்டு என்னோடய சின்ன வயசில் இருந்து என்னை வளர்த்திட்டு வராங்க எனக்கு வந்துட்டு சின்ன வயசாக இருக்கும் போது ஒரு காலில் அடிப்பட்டிருச்சு அப்போது வந்துட்டு என் அம்மா தான் வந்துட்டு என்னை தூக்கிகிட்டு போகிறது ஸ்கூலில் சேர்த்துறது கூட்டிகிட்டு போய்விட்டு எனக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டுறது அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நான் கஷ்டப்பட்ற எல்லா இடத்துலேயுமே வந்துட்டு அவங்க தான் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க அதனால் அவங்கள நான் ரொம்பவுமே அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் என் பாட்டி தாத்தாவும் வந்துட்டு அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் வந்துட்டு அவங்க தான் வந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடு செய்கிறதுல இருந்து என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது காலேஜ் கூட்டிகிட்டுப் போகிறது போய்விட்டு திரும்பி வர்ற வரைக்கும் வந்துட்டு அவங்க எனக்காக வந்துட்டு பிரே பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு அவங்க என் மேல் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றத காட்டும் அதனால் வந்துட்டு அவங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்கள நான் ரொம்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்